விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ள மழை பாதிப்பின் போது அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய பள்ளிகளுக்கு எவ்வளவு சேதம் என்று கணக்கெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான பாதிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு நல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு அலுவலகங்களை கட்டி கொடுப்பதும் அங்குள்ள மாணவர்களுக்கு உணவு உடை அவர்கள் தங்கும் இடத்திற்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றை கொடுப்பதும் போ மேலும் அந்த சுகாதாரதுறையில் இருந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் வந்து மாணவர்களுக்கு நல்ல சுகாதார சுகாதார பரிசோதனை செய்து அவர்களுக்கு உடலுக்கு தேவையான நல்ல ம மருந்துகளை கொடுத்து அவருடைய சுகாதாரத்தை காப்பாற்றும் வகையில் உதவி செய்தனர் பல பணியாளர் அமைப்புகளில் இருந்து வந்து அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான எல்லா வகையான உதவிகளையும் செய்து அவர்களுடைய கஷ்டத்திலும் ஒரு ஆறுதலாக அவர்களை ஏற்படுத்தி கொடுத்த சேவை வந்து பாராட்டுக்குரியது